விவசாயமெல்லாம் புதுசு புதுசாக பண்ணுறதுக்கு போர் போடுறாங்க தண்ணி ஆகலின்னா ம மண்ணை போட்டு மூடிடுறாங்க தண்ணி ஆகலின்னா வேறு ஏதாவது வேலை கிடைச்சா போகிறாங்கோ மில்லு இப்போ சின்ன சின்ன பசவெல்லாம் போய் எதாவது படிக்க வச்சு வேலைக்குதான் போகிறாங்கோ காட்டில் யாரும் வேலை செய்கிறல்ல பெரிய ஆளுங்கள்தான் ஏதோ ஓரளவுக்கு வேலை பண்ணிணாங்க காட்டில் சின்ன பசங்களெல்லாம் யாரும் வேலைக்கு காட்டுக்குள்ளே போகிறதில்ல பயந்துக்கிறாங்கோ வேலை பண்ண முடிகிறதில்ல விவசாயமே பண்ண முடியல